ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சரிங்க உருளக்கிழங்கு எம்ப எண்பதுரூவாங்க கேரட் நூறுரூபா கத்திரிக்காய் எண்பதுரூபா இல்லைங்களே கரெக்டாக தான் இருக்கு எங்கள் காய் வந்து ஃப்ரெஷ்ஷான காய்ங்க மருந்து அடிக்காத காய் உரம் போட்டு தயாரிக்கிறது நாங்கள் எந்த ஒரு இது சைட் எஃபெக்ட்டும் வராது எங்கள் காய்கறியை சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் உடம்புக்கு எந்த பா பாதிப்பும் வராது நாங்கள் மருந்தே அடிக்கிறது கிடையாதுங்க இயற்கை உரம் வைக்கிறோம் அந்த மாதிரி நாங்கள் தயாரிக்கிறோம் காய்கறி அதனால வந்து ரேட் ரேட் அந்த மாதிரிதான் கொஞ்சம் முன்னபின்ன இருக்கும் நாங்களும் வந்து விவசாயத்தில் வந்து கஷ்டப்பட்டு வரோம் அதனால வந்து கொஞ்சம் வில ஜாஸ்தியாகதான் இருக்கும் வேணும்னா ஒரு அஞ்சுருபா கம்மி பண்ணிக்கலாம் சரிங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிலோ ஆ அது வாங்க பார்த்து வாய்ங்கலாம் வாங்க இருக்கு இருக்கு ஆ சரிங்க இருக்கு எல்லா காயுமே இருக்கு ஆ கொடுக்குறோங்க கொடுக்குறோங்க கொடுக்குறோங்க எங்களுக்கு இப்போ ஒரு ஆ சரிங்க தனி தனியாகவே கட்டி கொடுக்குறேங்க நீங்கள் ஆ சரி வாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க ஆ ஆ கொடுப்போங்க நாங்கள் வே நீங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுப்போம் உங்களுக்கு வர முடியிலைனா சொல்லுங்கள் நாங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு வரோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆ கொடுத்தட்றேங்க ஆ சரிங்க ம் சரிங்க அப்படியே செய்ங்க நீங்கள் என்னென்ன காய்கறி வேணுன்டு எனக்கு ம மறுபடியும் கூட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் இது ஃபர்ஸ்ட்டு சொன்னது இல்லாத எக்ஸ்ட்ரா காய்கறி வேணுன்னாலும் நீங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டு வரோம் ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பத்து கஸ்டமர் பிடிச்சி கொடுங்க எங்களுக்கு வந்து வியாகாரம் வியாபாரம் நல்லா ஆகுங்க ஃப்ரெஷ்ஷான காய்ங்க நாங்கள் உங்கள் உங்கள் முன்னாடியே கூட காய் அறுத்து கொடுக்குறோம் எங்கள் வீட்ல விளையிறது அதனால உங்கள் முன்னாடியே கூட காய் அறுத்து கொடுக்குறேங்க ஆ சரிங்க சரிங்க சரி கேட்டுவிட்டு சொல்லுங்கள் ஆ சரிங்க